ஹலோ மேம் ஹலோ மேம் மஹாராஜா சூப்பர் மார்க்கெட்டாக மேம் எனக்கு ஒரு சில ஆ ஆடர்ஸ்லாம் போடணும் வீட்டுக்கு நிறைய திங்க்ஸ் வாங்கணும் ஸோ அதை கொஞ்சம் எங்களுக்கு பேக் பண்ணி அனுப்ப முடியுமா மேம் ஆ அரிசி ஓ அரிசி அஞ்சு கிலோ கடுகு ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் மிளகா மிளகா ஒரு கிலோ சுகரு ஒரு ரெண்டு கிலோ அடுத்து கிரவுணட் ஆயில் ஒரு அஞ்சு லிட்டர் இது மட்டும் எவ்வளோன்னு சொல்ல முடியுமா மேம் ஆ ஆ ஓகே மேம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா மேம் ஏதாவது கம்மி பண்ணமுடியுமா மேம் ம் பார்க்குறீங்களா ஆ ஓகே மேம் பார்த்து சொல்லுங்கள் மேம் டென் பர்சன்டேஜ்ஜா மேம் மேம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண முடியாதா நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் மேம் இங்கே உங்க கடையில் தான் அடிக்கடி ஷாப் பண்ணுறோம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியுமா ஆமாம் மேம் ஆ என்னென்னு மொத்தம் எவ்வளோன்னு பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு எவ்வளோன்னு சொல்லுறீங்களா மேம் ஆ ஓகே மேம் எவ்வளோ எவ்வளோ மேம் வந்துச்சு ஓகே மேம் எனக்கு மார்னிங் டெலிவரி வேணும் மேம் மார்னிங் பண்ணிற முடியுமா மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ